நடனன்னு பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் பரதநாட்டியம் வந்து புடவைய கட்டிகிட்டு அணியும்போது கம்மல் மூக்குத்தி வளையணி சலங்கை அதலை பயன்படுத்தும்போது பயன்படுத்தும்போது அக்காலத்தில் ஜான்சி ராணி அவங்களெல்லாம் ஆடிவிட்டு முடித்து முடிச்சுட்டு வந்தாங்க அது இன்னும் வந்து முன்னோர்கள் பாதுகாக்கிறாங்க அதே மாதிரியே தப்பாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் கரகாட்டம் வந்து சலங்கையை கட்டிகிட்டு நெற்றிச்சூடி குதிரவால் போட்டுகிட்டு இருப்பாங்க அதை வந்து இன்னும் பாதுகாக்கிறாங்க ஏன்னெனு பார்த்தீங்கன்னா கோவில் திருவிழாவில் இதை வந்து கரகாட்டம் இல்லாமல் வந்து கோவில் திருவிழாவே இருக்காது அதே மாதிரி ஒயிலாட்டம் ஒயிலாட்டத்தை வந்து அந்த காலத்திலேருந்து முன்னோர்கள் வந்து அந்த பறை மாதிரி அடிச்சுட்டு ஆடுவாங்க அது தான் வந்து கோவில் கும்பாபிஷேகத்துக்கு உதவுது